எங்கள் ஊரில் வந்து நிறைய டோர்மெண்ட் டோர்னமெண்டெல்லாம் நடக்கும் அங்கே அதில் வந்து கிரிக்கெட்டு வாலிபால்லு கபடி இந்த மாதிரி நிறைய போட்டிங்க நடக்கும் அந்த போட்டிக்கு வந்து ஒத்தழைக்கறதுக்கு வந்து ரெண்டு மூணு துணிக்கடை எல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் வந்து கே ஜி மில் டெனி மில்ன்னு சொல்லி அதுவும் அவங்களும் வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க அவங்கள்லாம் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து இங்கே வந்து அடிக்கடி ஒரு இதுமாதிரி போட்டி எல்லாம் நடக்கும் அப்புறம் வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு ரெண்டு பசங்கள் இருக்காங்க அந்த பசங்கள் வந்து நல்லா விளையாடுவாங்க ஆனால் அவங்களுக்கு வசதி இல்லை அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இது இருக்கு அப்புறம் வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் எல்லோருமே போய் அவங்கக்கிட்ட பெரிய ஆளுங்கக்கிட்டே போய் சொன்னதுக்கு சரி பார்க்கலாம் அந்த பையனை வந்து தேசிய அளவில் விளையாட விடலாம் அப்படீன்னு சொல்லி அந்த ரெண்டு பசங்களையும் நல்ல தேசிய அளவில் விளையாட வைச்சாங்க அந்த துணி கடைங்க மூணு துணி கடைங்க வைச்சாங்க அதுக்கப்புறம் கே ஜி மில் மில் டெனி மில்னு அந்த அவங்க ஓனரும் வைச்சாங்க அப்போது வந்து அந்த பசங்களும் வந்து நல்லா தேசிய அளவுக்கு போய் வெளையாட வெளையாண்டாங்க வெளையாண்டதுக்கப்றோம் அவங்களுக்கு வந்து அவங்களும் ஜெய்ச்சுட்டு தான் வந்தாங்க அதுக்கப்றம் வந்து அவங்க வந்து அவங்க படிப்பு செலவுக்கும் சரி அவங்களுக்கு வந்து இப்போ வேலைக்கு போகிறாங்க அவங்களுக்கு வேலையும் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்பறம் படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க உதவி பண்ணாங்க இப்போ அவங்க வந்து நல்ல நிலைமையில் இருக்காங்க